எங்கள் ஊரில் இப்போ எங்கள் நெசவு தொழில் எல்லாம் செய்கிறோம் நாங்கள் செய்கிற தொழில வந்து வெளியேருந்து வர ஆளுங்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு எங்களுக்கும் இந்த மாதிரி பழகித் தரீயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லித் தரோம்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்தவுன்னேமே அந்த நூல் ராட்டை சுற்றுறது தான் சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து இப்போ சொல்லி கொடுப்போம் அவர்களும் அதை கேட்பாங்க கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் நெசவு தொழில் நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல வீட்லிருந்தே செய்கிற மாதிரி இருக்குது வெளியே போய் ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செய்கிறக்கு இது நம்ம வீட்டு தொழிலா இருக்குது அப்படினு நினச்சி நாங்கள் நெசவு செய்கிறோம் நாங்களும் பழகிக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கு பயன் இருக்குது வீட்லிருந்தே செய்கிறதுனால பயன் இருக்குது